நான் ரீசெண்டாக வந்து பிளிப்கார்ட்டில் ஒரு ஷூ ஒன்று ஆர்ட்ரு பண்ணியிருந்தேன் ஆக்சுவலாக வந்து அதை வந்து நான் எக்ஸ்பேட் பண்ண டேஸ்ஸை விட குறஞ்ச டேஸ்தான் அது வொர்க் எனக்கு வந்து யூஸ் ஆச்சு அதோட வந்து குவாலிட்டி வந்து சரி இல்லை நாங்கள் எக்ஸ்போட் பண்ணத விட கம்மியாக இருக்கு அதே மாதிரி பார்த்திங்கன்னா வந்து ப்ராடக்ட் வந்து நான் ஒன்று எக்ஸ்பேட் பண்ணேன் எனக்கு ஒரு ப்ராடக்ட் ரிஸீவ் ஆனது ஒரு ப்ராடக்ட் ரிஸீவ் ஆயிடிச்சு அதேமாதிரி அதோட வந்து ஆணி வந்து நா ஒரு சைசில் செவன் சைசில் கேட்டுயிருந்தேன் அதுவந்து எயிட் சைசில் கொடுத்துருந்தாங்க எனக்கு ரொம்ப அன் கம்ஃபர்டபிள்லாக ஃபீல் ஆச்சு